குழந்தைகளின் சிறந்த வளர்ச்சிக்காக டிவி மற்றும் ஆன்லைன் அதிக இலவச கல்வி உள்ளடக்கம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா நீங்கள் பின்தொடரும் கல்விச் சேனல் என்னது என்றால் நான் யூடியூப் அதிகமாக விரும்புவேன் அதில் இலவசக் கல்வி அதிகமாக உள்ளது மற்றும் டிவியில் அதிக இலவசக்கல்வி எதுவும் இல்லை கோவின் நயன்டீன் காலத்தில் மட்டுமே இலவசக் கல்வி தந்தது அதுக்குப் பிறகு இலவசக்கல்வி எந்த டிவியிலும் பெரிதாகக் காணப்படுவதில்லை